ஹலோ ஃபுட் கொரியரா ஆ ஃபுட்டு ஒன்று ஆட்ரு பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன் ஆட்ரு பண்ணேன் ஆனால் அதுக்கான பேமண்ட் வந்து நான் ஆட்டோமோட்டிக்காக செட் பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் அதனால் பணம் வந்து பேமண்ட்டும் பே ஆகிடுச்சி செட்டில் பண்ணியாச்சு ஆனால் இப்போ வந்து இப்போ இப்போதான் ஆட்ரு பண்ண ஆட்ரு பண்ண உடனே இப்போதே கேன்சல் பண்ணனும் ஆனால் பேமண்ட் வந்து இதுவாகிடுச்சி பேமண்ட் வந்து உங்களுக்கு போயிடுச்சு ஆனால் அது வந்து பேமண்ட் வந்து தயவுசெஞ்சு இது பண்ணனும் ரிட்டன் பண்ணனும் பண்ண முடியுமா அதை நான் இப்போ நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன் ஆனால் பேமண்ட் இன்னும் வர்லை பேமண்ட் எப்போது வரும் ஏன்னா நான் வந்து பேமண்ட் வந்து ஆட்டோமோட்டிக்காக தான் கொடுத்து வச்சிருந்தேன் இந்தமாதிரி ஃபுட்டுக்கு மட்டும் ஆட்டோமோட்டிக்காக எந்த ஆட்ரு ஆட்ரு பண்ணிணாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பேமண்ட் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருந்தேன் இப்போ வந்து நான் ஆட்ரு பண்ணி இப்போதான் பண்ணேன் பண்ணவொடன்ன பேமண்ட்டும் போயிடுச்சி ஆனால் பணம் போனதுக்கப்பறோம் இப்போ உடனே இப்போ டக்குன்னு சரி கேன்சல் பண்ணிவிட்டேன் ஆனால் இன்னும் பேமண்ட் மட்டும் ரிட்டன் வர்லை அதுமட்டும் எப்போது வரும்னு கே பார்த்து சொல்லுறீங்களா ஆ ஓகேண்ணா இப்போ வந்துடுங்களா உடனே சரி ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா அதுக்குதாண்ணா கேட்டேன்